அதாவது நம்ம பயணம் செய்ய விரும்புகிறோம்னா நம்ம குடும்பத்தோடய போகிறப்போ ஒரு மகிழ்ச்சி எல்லோரோடயும் சேர்ந்து போகிறப்ப ஒரு கோவில்ல போய் இறங்குனம்னா அந்த கோவில்ல பார்க்குறத்துக்கு எல்லோத்தையும் பார்க்குறதுக்கு சந்தோசமான நிகழ்ச்சியாக இருக்கும் இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சி செய்கிறப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து போகிறப்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம்மாக இருக்கும் சுற்றுலா போகிறம்னாக்கா நம்ம குடும்பத்தோடய உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு அதை ரசித்து பார்க்குறப்ப அது ஒரு அருமையாக இருக்கும் அது வந்து இந்த மகிழ்ச்சி எங்கேயும் கிடைக்காது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு இதை சொல்லுவாங்க அது வந்து இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அங்கே இங்கே போய் பார்க்குறத்துக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு தெரியாத விஷயங்கல்லாம் நிறையா இருக்கும் வெளியில் அப்போ நம்ம கூட வர்றவங்க வந்து இங்கே இன்னது இருக்குது இங்கே அதாவது கோவில்ல போய் சில பேர் இங்கே அது இருக்கும் அதை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் அப்படினு சொல்லுவாங்க அப்போ நமக்கு தெரியாததெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறப்ப ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஆக எல்லாத்தையும் சேர்ந்து போய் பார்க்குறப்ப ரொம்ப சந்தோசம் ஏற்படும் அது தான் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் பார்க்குறது வந்து குடும்பத்தோடய போகிறது தான் இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது